மேம் இந்த மாதிரி நான் ட்ரெஸ் எடுக்க வந்துருக்கேன் என்னோட சைஸ்ஸுக்கு எல் எல் சைஸ்ஸு இது மாதிரி சுடிதார் அண்ட் டீ ஷர்ட்ஸ் மட்டும் பார்க்கணும் இங்கே அவைலபிளாக இருக்குமா என்னோட சைஸ் எல் சைஸ் தான் மேம் எல் இல்லைன்னா எக்ஸ்எல் அந்த மாதிரி கொடுங்க ஓகே இந்த டீ ஷர்ட்ஸ்லாம் என்ன ப்ரைஸில் மேம் வரும் ஸ்டார்டிங் ஓகே இது எப்படி மேம் வாட்ரு வாஷ்லாம் ஒரு வாட்ரு வாஷில் போயிடுமா பார்க்க அப்படி இருக்குது ஓகே மேம் ஓகே மேம் சுடிதார் பார்க்கணும் ஸோ இந்த டீ ஷர்ட்ஸ்லாம் இருக்கட்டும் இப்போது இப்போ கொஞ்சம் சுடிதார்ஸ்லாம் கொஞ்சம் நார்மல் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் காட்டுங்க ஆரி ஒர்க்கிங் மாடலில் இருக்குமா மேம் பரவாயில்ல மேம் ஆஃபர்லாம் சூப்பராக தான் இருக்குது கொஞ்சம் நான் செக் பண்ணிகிட்டே நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்குன ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மெடீரியல்ஸ் கரெக்டாக இல்லை நாங்கள் இங்கேயும் அதேமாதிரி ஓகே மேம் இப்போது நான் ஒரு ஃபைவுக்கே அந்த மாதிரி நான் வந்து பட்ஜெட்டில் பார்த்தேன்னா எனக்கு எதாச்சும் ஆஃபர் பண்ணுவாங்களா மொத்தமாக டிஸ்கவுண்ட் மாதிரி எதாவது பண்ணுவாங்களா ஆ ஓகே மேம் சூப்பர் மேம் நான் கொஞ்சம் எடுக்கிறேன் பார்த்துட்டு நான் இந்த டைம் நான் வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சின்னா நெக்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட தான் வந்து எடுப்பேன் இன்றைக்கி சுடிதார்ஸில் ஒரு டூ எடுத்துக்கிறேன் அச்சா டீ ஷர்ட்ஸில் ஒரு த்ரீ அவைலபிளாக நான் எடுத்துக்கிறேன் கார்ட் தான் மேம் எப்படி மேம் உங்களை நம்பி தான் ப்ளஸ் பண்ணி வாங்கிட்டு போகிறேன் ஓகே மேம் ஓகே மேம் ம் தேங்க்கியூ மேம் தேங்க்கியூ மேம்